ஷாம்பு யூஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஷாம்பை யூஸ் பண்ணும் போது எனக்கு டேன்ட்ரஃப் வந்துடுச்சி முடிலாம் கொட்ட ஆரம்பிச்சுருச்சு அந்த ஷாம்புவோடய வாசனை எனக்கு போக போக எனக்கு ரொம்ப தலைவலி கொடுத்துச்சு அதனால நான் ரொம்ப பாதிப்படைஞ்ச அப்புறமே நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணும் போது உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கும் இந்த பொடுகு வர்றதுக்கும் அந்த ஷாம்பு தான் காரணம்னு சொன்னாங்க ஆஃபரில் கிடச்சுச்சுனு வாங்கினதுக்கு எனக்கு இது ரொம்ப தலைக்கு ரொம்ப தீங்கு விளைவிச்சுடுச்சு